என்னோடய பாதைங்கிறது யாரையுமே பாதிக்கக்கூடாத அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னால் ஒருத்தவங்களுக்கு இந்த பாதிப்படைஞ்சிது என்னால் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சின்னு ஒரு விஷயமும் இல்லாமல் யாருக்குமே கஸ்டம் இல்லாமல் ஏன் பாதையை நானே சரி செஞ்சிக்கிட்டு அடியோ உதையோ அதை நான் பார்த்துக்கிட்டு குண்டோ குழியோ அத நான் சரி செஞ்சிக்கிட்டு என் பாதையை நான் சரி செஞ்சு வாழணும் என் பாதையை பார்த்து இன்னொருத்தவங்கள் கற்றுக்கணும் இந்தமாரி யாருக்குமே துன்புறுத்தாத வகையில் நம்ம பாதையை அமைச்சிக்கணும் கஸ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அமைப்பில் அவங்க வாழணும் அண்ட் இப்போது நான் தனியாக என் பாதையில் நடந்து போயிகிட்ருக்கேன் ஃப்யூச்சர்ல எனக்கு ஒரு துணை வேணும் அந்த துணையும் என்கூட சேர்ந்து துணைஞ்சால் கண்டிப்பாக எங்கள் பாதை வந்து கண்டிப்பாக என் லைஃபை நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியாவது எங்கள் பாதையை நாங்கள் அடைஞ்சே தீர்ந்துடுவோம் அந்த பாதை ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியும் கொடுக்குற சந் பாதையாக தான் இருக்குமே தவிர்த்து எங்களுக்கு ஒரு கஸ்டமோ நஸ்டமோ கொடுக்குற பாதையாக கண்டிப்பாக இருக்காது